பணியிடத்தில் சண்டைச் சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னால் வந்து இப்போ பெண்களில் நான் இதில் ந இது நடத்தக்கூடிய இதில் தான் நான் போய் இருந்தேன் வேலை பார்த்தேன் அப்படிங்கும் போது வந்து அந்த அவங்களுக்குள்ளே பெண்களுக்குள்ளே எப்போயுமே ஒரு சண்டை பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலேயுமே பணியிடத்துலேயும் பார்க்கும் போது ஒரு போட்டிப் பொறாமை கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒன்று கிடச்சிருச்சி ஒரு உயர்வு கிடச்சிருச்சின்னா அடுத்தவங்க பார்த்து அதை பொறாமப்படுறது இதெல்லாம் நான் ஒரு ஒரு எப்படிச் சொல்கிறது அப்டின்னா எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒன்றா தான் நான் பார்க்குறேன் அதை வந்து நம்ம எப்படித் தாண்டி வரோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று எதையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழ்மனதுக்கு எந்த எதையுமே கொண்டுப்போகக்கூடாது கொண்டுப் போனால் நம்மளோடய மன அமைதி மொத கெடும் இன்னோன்று நம்மளோடய சூழ்நிலை அடுத்து கெடும் ஏன்னால் மன அமைதிங்கிறது நம்ம வந்து வேலை பாக்குறதுக்கு வெளியில் போயிருக்கோம் நம்மளோடய பண வரவுக்கு பணத்துக்காண்டி நம்ம வெளியில் போயிருக்கோம் நம்மளோடய மன அமைதிக்காண்டி வீட்டில் இருந்தால் பணம் கிடைக்காதே இன்னோன்று மன அமைதி இருக்காது நாலு பேரை பார்க்கும்போது நமக்கு மன அமைதி கிடைக்குங்குற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வெளியில் போய் வேலை பார்க்க போகிறோம் ஆனால் வெளியில் போய் வேலை பார்க்குறதுனால தான் நம்ம மன அமைதியே கெடுது அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வேலை வந்து நம்ம ஏன் அதை மன மனதை வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஏன் ந நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய கேள்வி அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ சண்டைச் சச்சரவுகள் போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் நம்ம அதை வந்து ஒன்று கண்டுக்கக் கூடாது சொல்லிப் பார்க்கணும் இதே சிக்கல் நமக்கு வருது அப்படின்னா நம்ம கண்டுக்காமல் போக முடியாது அடுத்தவங்களுக்கு வரும் போது வேணால் நம்ம கண்டுக்காமல் போயிக்கலாம் ஆனால் சில கேட்க வேண்டிய இடத்துகள்ல கேள்விகளை நம்ம கேட்டுத் தான் ஆகணும் கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்கன்னால் நம்ம சொல்லிப் புரிய வைக்கலாம் பட் கேட்கக்கூட கேட்கவே கூடாதுன்னு நெ சில பேர் நினப்பாங்க அவங்க பேசினா நம்ம கேட்கக்கூடாதுன் நினைக்கிறவங்கள்ட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்குப் புரிய வைக்க முடியாது அப்போ நம்ம என்ன ஒரு முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அமைதியாக அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சி போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஒரு இதாகச் செய்ய வேண்டியது நான் அதை தான் நான் செய்வேன் எந்த இடத்துல வந்து பிரச்சனை வருது நம்மளால் ஒரு பிரச்சனை நம்ம சொல்கிறத கேட்காத ஒரு இடத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின் சொல்லித் தான் என்னோடய மனதுச் சொல்லும் அந்த இடத்துல நான் இருக்கமாட்டேன் நான் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அவன் நான் சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் இல்லை இது அவங்க வந்து கண்மூடித்தனமாகப் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின் சொல்லி சில பேர் இருப்பாங்க அவங்களை புரிய வைக்கணுங்குற அவசியமே கிடையாது நம்ம அந்த இடத்த விட்டு அமைதியாக எழுந்திரிச்சி போயிட்டோம்னாலே அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம சொல்கிற இடத்துல கேட்குற இடத்துல இருக்கிறவங்கள பொறுத்துத் தான் நம்மளோடய சண்டைகளாக இருக்கட்டும் சச்சரவுகளாக இருக்கட்டும் அது நீடிக்குமா நீடிக்காதா அப்படிங்கிறத அதை பொறுத்து தான் அமையுமே தவிர நம்மளால் வந்து எந்த இதுவும் வரக்கூடாது இன்னோன்று நம்ம ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறோம் அதை ஒன்றா ரெண்டாக மூணாக நாலாக மாற்றுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணி நம்ம மன அமைதியை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது அப்படி இருக்கவும் கூடாது அப்படின் சொல்லி நம்புகிறேன் நான்